நான் வந்து பைக் ட்ரிப்பு போகணும்னு நினச்சன்னா தனியாக தான் செல்லணும்னு நினப்பேன் ஏன்னால் மொத்தமாக கூட்டமாகப் போனால் நமக்கான இது ஃப்ரீடம் ஒன்று இருக்காது ஒரு என்ஜாய்மெண்ட்டு இருக்காது கேங்காகப் போனால் நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்டு இருக்கும் நல்லா பேசுவாங்க எல்லாம் இருக்கும் ஆனால் நமக்கு அது செட் ஆகாது எல்லாம் பேசுவாங்க நம்ம மட்டும் நம்ம பேசுனால் மட்டும் யாரும் கண்டுக்காத மாதிரி இருக்கும் அதனால் நம்ம தனியாகவே ட்ராவல் பண்ணுறது அது நல்லா தான் இருக்கும் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்னால் மேக்ஸிமம் நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணுவேன் ஆனால் நம்ம போகும் போது ஒரு சாங் கேட்டுவிட்டு ஒரு ஃபீலோடு என்ஜாய்மென்டு சாங் சாங்ஸ் கேட்டுக்கிட்டு அப்படியே போய்விட்டு இப்போது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணாமல் ஒரு லிமிட் அளவுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டே பண்ணும் ஸ்டே பண்ணிட்டு அங்கே இருக்கிறது கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்டாக இருக்கும் நல்ல ஒரு ஃபீலிங்காகவும் இருக்கும் லோன்ல் லோன்லியாக ட்ராவல் பண்ணுறது ச நல்லா இருக்கும் ஒரு தனி ஃபீல் இருக்கும் ஒரு அருவியோ ஒரு அங்கிட்டிருக்கும்போ ஒரு அப்படி நின்று ஒரு வ்யூ பாக் வ்யூ கிடைக்கும் போது எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக இயற்கை சவுண்டு மட்டும் கேட்கும் போது அந்த வ்யூஸ் அந்த அந்த ஃபீலிங் ஒரு ஒரு அமைதியைத் தரும் ஒரு நல்ல டிப்பரஷனில் இருக்கறவங்களுக்கோ ஒரு ஸ்ட்ரெஸ்சில் இருக்கறவங்களுக்கோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி அந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணும் போது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது ஃபீலிங்ஸாகவும் இருக்கும் நல்ல ஒரு அதிலிருந்து கொஞ்சம் வெளில வரும் போது ஒரு நிம்மதியாக இருப்பாங்க அமைதியாக அமைதி கிடைக்கும் அங்கே நல்லா இல்லண்ட்டு ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அவங்க அங் இங்கேருந்து அங்கே போய்விட்டுத் திருப்பி வந்து அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் தெரியும் அந்த மாதிரி தனியாக ட்ராவல் பண்ணுறதுல தான் நிறைய விஷயங்கள் இருக்குது மேக்ஸிமம் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலேயும் இருப்பாங்க எல்லாம் ஒரு பெஷ்டிவல் ஷோ அங்கேயும் போனால்க் கூட ஓகே

அங்கே இருக்கும் போது ஒரு தனி ஃபீல் கிடைக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் ஒரு புது அனுபவமாக இருக்கும் அந்த அனுபவத்தை அனுபவிச்சுக்கலாம் நம்மளும் அங்கே என்ன நடக்குது இந்தெந்த ஊரில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராவல் பண்ணும் போதே ஒன்னொன்றா தெரிஞ்சுக்கலாம் அதனாலேயே நம்ம தனியாகப் போகிறது ஒர்த்து தான் இப்போ கூட்டத்தோடு போனீங்கன்னால் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னால் மச்சான் எதுக்கு மச்சான் அங்கெல்லாம் போய்க்கிட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு மச்சான் அங்கே போனால் நம்ம சிட்டி குள்ளேயே போய்விட்டு அப்படியே அங்கே சுற்றிப் பார்த்துட்டு அப்படியே இங்கே வ்யூ பார்த்துட்டு அப்படியே நம்ம போயிடலாம் அப்படிம்பாங்க இப்போ நம்ம தனியாக போனோம்னால் நம்ம எடுக்கிற முடிவு தான் இப்படி எடுத்து நம்ம போய்விட்டு அங்கே ஒரு ஃபெஸ்டிவலோ பண்டிகையோ அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக அங்கே என்னென்ன நடக்குது என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் நம்ம கவனித்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு மச்சான் நான் இங்கே போனேன்டா மச்சான் அங்கே செமையாக இருந்துச்சு நீங்கள் வேணால் போய் ட்ரை பண்ணிப் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில பேருக்கு அட்வைஸ் கொடுக்கலாம் அவங்க அந்த பாய்ண்ட்ஸை எடுத்துக்கலாம் அது அவுங்கவங்க விருப்பத்தைப் பொறுத்து இருக்குது நான் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னால் நான் வந்து தனியாக தான் ட்ராவல் பண்ணுவேன்னு சொல்லுவேன் தனியாகப் போய் மோஸ்ட்லி ஒரு நல்ல ஃபீலிங் ஒரு என்ஜாய்ன்மெண்டை நான் அனுபவிச்சுருக்கேன் நான் ஒரு அமைதியும் கிடச்சிருக்கு